ம் உள்ளே வாங்கப்பா ஐடி கார்டு துலைச்சிட்டியா தம்பி எந்த இயர் படிக்கிற என்ன உன் நேம் என்ன ஓகே செகென்ட் இயர் படிக்கிற ஐடி கார்டை பத்தரமாக வைச்சிக்கணும்னு தெரியலையா

இதெல்லாம் சேஃபாக வைச்சிக்குறதில்லையா ஐடி கார்டை துலச்சிட்டு வந்து ஈஸியாக சொல்கிற

ஓகே என்ன பண்ணனும் ஐடி கார்ட்லாம் இனிமே பத்தரமாக வைச்சிக்கோப்பா ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதிக் கொடுத்துரு ஆ லெட்டரு எழுதிட்டு அவங்க ஹெச்சோடிக்கிட்டையும் அவங்கள்ட்டையும் வர க்ளாஸ் டீச்சர்ட்டியும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு கொண்டு வா இன்னொரு டைம் இப்படி மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோ ம் சரி சரி